ஏன் டெய்லர்கிட்ட தைக்கிறோன்னு கேட்டீங்கன்னால் நம்ம எந்த அளவு கொடுக்கறோமோ அந்த அளவாக கரெக்டாக தைச்சுக் கொடுப்பாங்க நீண்ட நாள் துணியும் ஒழைக்கும் அவங்க அழகா டிசைன்லாம் வெச்சு தைச்சுத் தருவாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி தைப்பாங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதேபோல செஞ்சுத் தருவாங்க அதனால் டெய்லரை தேடி போய் துணியை நம்ம வேணும் போல் எந்த டிசைன் பிடிக்கிதோ மனதுக்கு அது மாதிரி அழகா தைச்சு போட்டுக்கறதுங்க அது ரொம்ப நாள் ஒழைக்கும்